ஹலோ சரஸ்வ சரஸ்வதி மெஸ்ஸுங்களா ஆ சரிங்க அப்போ எங்கள் வீட்டில ஒரு ரெண்டு கெஸ்ட் ரெண்டு உறவுமுற வந்துருக்குங்க ரெண்டு பேர் அதுங்களுக்கு எனக்கு பிரியாணி வா கோ கட்டிக் கொண்டாந்து தர முடியுங்களா கட்டி தருவிங்களா நான் வந்து வாங்கிக்கிறேன் சீக்கிரம் அது அதோடய சேர்த்து சிக்கன் ரைஸ் சிக்கன்ன போட்டு வைங்க சில்லி சிக்கன் போட்டு வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அதுக்கு தேவை காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உறவுமுறைங்க காரம் அவங்க சாப்பிட மாட்டாங்க காரம் கம்மியாக கொடுங்க நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா கட்டி வச்சிட்டு நீங்கள் போன் பண்ணுங்க உடனே நான் வந்து வாங்கிக்கிறேன்